மூணு மூணு ரெண்டாயிரத்து மூணு பதினேழு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி நாலு முப்பது ஏழு ரெண்டாயிரத்து பதினஞ்சி இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்து தொளாத் தொண்ணூத்தஞ்சு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து பதிமூணு